பறவைகளை பற்றி தமிழ் புத்தகங்கள்ல நிறைய கேள்விப்பட்டிருக்குறேன் எல்லா பறவைகள் என்னென்ன பறவைகள் விலங்குகள் இருக்குது ஏதோ பறவைகள் மயில் புறா இது வாத்து அப்படி நிறையா பறவை இனங்கள் சின்ன சின்ன குயில் குயில்கள் ப ஒவ்வொரு பறவை இனம் இப்போ புதுசாக வந்து கூட நிறையா பறவைகள் வந்து பறவைகள் சரணாலயத்தில் வந்து இருக்கிறதாட்டு கூட டீவி நியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குறோம் புக்குலேயும் படிச்சிருக்கிறோம் ஆனால் அந்த புக்கை பற்றி இப்போது பிள்ளைங்க புக்கை பற்றி புக்கை படித்து புக்கில் படிச்சு தெரிஞ்சிக்கிறதை விட ஆன்லைன்ல பிள்ளைங்க வந்து பறவைகளை பற்றி சீக்கிரம் வந்து ஆன்லைன்ல வந்து கூகுள் சர்ச் பண்ணாலும் சரி யூடியூப் ஆன் பண்ணாலும் பறவைகள் பற்றி தெரிச்சிக்கணும் அப்படினு சொல்லிட்டு என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படினு சொல்லிட்டு யூடியூப்ல ஆன் பண்ணாலும் பறவைகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம் கூகுள்ல சர்ச் பண்ணாலும் வந்து பறவைகள் என்னென்ன பறவைகள் இருக்குது கலர் கலராக அழகலகான பறவைகள் எல்லாம் வந்துருக்கிறதா ஆகட்டும் நிறைய இது போட்டிருப்பாங்க ஒவ்வொரு பறவைகளுக்கு பேர் நமக்கு தெரியாத பேர் கூட பறவைகள் பேர் வந்து ஆன்லைன்ல இருந்து சர்ச் பண்ணால் கண்டுபிடிச்சிக்கலாம் கூகுள்ல சர்ச் பண்ணால் வந்து நிறையா பறவை இனங்களுக்கு பேர் அதுக்கு புகைப்படங்கள் அதுக்கு கலர் வண்ணங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்கலாம் புத்தகங்கள் மூலமும் குழந்தைங்கள்லாம் இப்போ கத்துக்கிறாங்கள் ஏன்னா எல்லா பிள்ளைங்களுமே இப்போது ஆன்லைன்ல வந்து ஃபோன்லையே வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து ஃபோன்லையே பார்த்து நிறையா விஷயங்களை கத்துக்கிறதனால ஃபோன்ல விளையாடுகிறதுனால ஃபோன்ல வந்து வந்து கேம் விளாடுகிறனாலையும் சரி ஃபோனையே எப்போவுமு நோண்டிகிட்டே இருக்கிறனால எல்லா பிள்ள பிள்ளைங்களும் வந்து மெயினாக வந்து புத்தகங்கள்ல படித்து கத்துக்கிறத விட ஆன்லைன் மூலமாக தான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்கள் பறவைகளை பற்றியும் நல்லா ஃபோன்ல வந்து சர்ச் பண்ணாங்கன்னால் ஆன்லைன் மூலமாக சர்ச் பண்ணாங்கன்னால் கூட நிறைய பறவைகள பற்றி அந்த இதை படம் வரைகிறதுக்கும் சரி இல்லை பறவைகள பற்றி கற்றுக்கிறதும் சரி அதுங்கள் ஓசையை கேட்க ஓசைகள் குயில் கூவும் அது என்ன இதில் வந்து இது பண்ணும் என்ன அதுக்கு ஒரு சௌண்டு மயில் அகவும் அது என்ன சௌண்ட்ல இது பண்ணும் அப்படினு குழந்தைங்க வந்து புக்கில் பார்த்து படிக்கிறதை விட ஆன்லைன் மூலம் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணால் கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குரலோட பறவைங்களுக்கு ஒவ்வொரு பறவைங்கள் என்ன சௌண்டில் வந்து சௌண்டு போடும் அப்படிங்கறத வந்து கற்றுக்கிட்டு இது பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்கும் அப்படி கத்துக்கிறாங்கள் நிறையா பிள்ளைங்க அதே போல் பேசுகிறாங்க அந்த குயில் கூவுகிற அந்த சௌண்டில் இது பண்ணுறாங்க அந்த கிளி பேசுகிற சௌண்டில் பேசுகிறாங்க மயில் வந்து அகவுகிற சௌண்டில் இது பண்ணுறாங்க கோழி அந்த கொக்கரிக்கிற அந்த சௌண்ட்ல எல்லாம் இது பண்ண அந்த கோழி எல்லாம் எப்படி இந்த இது ஒவ்வொரு பறவைகளும் பறவை இனங்களும் என்னென்ன சௌண்ட்டில் இது பண்ணுறாங்களோ அந்த இதெல்லாம் கத்துகிறதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆன்லைன் ஹெல்ப்பாக தான் இருக்குது

பார்க்குறதுக்கு அதே தான் ஆன்லைன்லைன்னால் வந்து அவங்க படத்தை போட்டு பார்த்து மயில் எப்படி இருக்குது அழகா அது தோகையை விரித்து ஆடுகிறது அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது